எனக்கு பிடிச்ச புத்தகம் வந்து கதைகள் புதினங்கள் இந்த மாதிரி இருக்க புத்தகங்களெல்லாம் ரொம்ப பிடிக்கும் புடிச்ச திரைப்படம் அப்படின்னா கில்லி அதில் விஜய் வந்து ரொம்ப நல்லா நடிச்சிருப்பார் அதில் காமெடி ஆக்ஷன் சென்டிமென்ட்டு எல்லாமே ரொம்ப நல்லாருக்கும் அதனால் அது ரொம்ப பிடிக்கும் அதற்கப்றம் பிடிச்ச அது டிவி நிகழ்ச்சி என்னன்னா மாஸ்டர் செஃப் வந்து ரொம்ப பிடிக்கும் அதில் புதுவிதமான சமையல்கள் எல்லாம் நாங்கள் இதுவரை கண்டிருக்காத சமையல்கள் பார்க்காத புதுப்புது வெரைட்டி வெரைட்டியான உணவுகள் எல்லாம் காமிப்பாங்க அதுவும் குறைந்த நேரத்தில் சீக்கரமாக எப்படி செய்யறது சமைக்கிற இடத்த எப்படி சுத்தமாக வச்சுருக்குறது ஒருமணி நேரத்தில் இல்லை குறிப்பிட்ட நேரத்தில் எப்படி எல்லா கண்டஸ்டண்ட்டும் சீக்கரமாக சமைச்சு முடிக்கிறாங்க அதெல்லாம் பார்க்கவே ரொம்ப ஆர்வமாக இருக்கும் அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் ப்ரோக்ராம் வந்து நான் விரும்பி பார்ப்பேன் எங்கள் வீட்டில இருக்க எல்லாரும் சேர்ந்து ஒன்னாக சேர்ந்து உட்காந்து பார்ப்போம் அவ்வளோ ரொம்ப இன்ட்ரஸ்டிங்காக இருக்கும் இதுவரைக்கும் பார்க்காத புதுப்புது விஷயங்கள் எல்லாம் அதில் பார்க்கறத்துக்கான வாய்ப்புகள் வந்து கிடச்சிருக்கு கிடைக்குது எங்களுக்கு ஏன் இந்தமாதிரியெல்லாம் செய்றாங்களா இந்தமாதிரியெல்லாம் கூட சமைக்க முடியுமான்னு நாங்கள் வந்து புதுசாக தெரிஞ்சிக்கறத்துக்கான நிறைய விஷயங்கள் வந்து அதில் அதில் வந்து கற்றுக்குறமாதிரியும் இருக்கு மற்றவங்களோட திறமையும் அதில் தெரியுது எப்படி இப்படியெல்லாம் செய்யறாங்க அப்படின்னு அது ரொம்ப பிடிக்கும்